உள்ளரங்க விளையாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் செஸ்ஸு நிறையா விளையாட்டுலாம் அப்புறம் வந்து பரமபதம் அப்புறம் கோலி அப்புறம் லூடோ இதெல்லாம் வந்து உள்ளூர் விளையாட்டை எடுத்துக்கலாம் உள்ளரங்க விளையாட்டு அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து விளையாடுறது இதில் வந்து நான் வந்து என்ன சொல்லுறது அப்படின்னா கேரம் விளையாண்டுருக்கேன் இதில் நிறையா வந்து நான் விளையாண்டது அப்படின்னா செஸ்ஸு செஸில் பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க இதை விளையாடு மூளை வளரும் மூளைக்கு நல்லா ட்ரைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் நான் வந்து விளையாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னாடா இது ஒரு ஒரு மூவ்மே புரியலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் பேசிக்காக போக போக தான் ஓ இதில் இந்த மாதிரிலாம் இருக்கு போல் அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது செஸ்ஸுங்கறது ஒரு விளையாட்டு இல்லை இது வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணும் நம்ம வந்து ஒரு ஒரு கண்ணோட்டத்தை எப்படி பார்க்குறோம் ஒரு ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ப இதுலருந்து ப்ரூஃப் பண்ணிக்கலாம் ப்ருஃப் பண்ணுறதுன்னு இல்லை இதுலருந்து டிஃபைன் பண்ணலாம் ஸோ நம்ப நேர்முறையாக தாக்குறோமா நம்ப ப்ராப்ளத்தை எப்பி என்ன மாதிரி விதமாக நம்ம அப்ரோஜ் பண்ணுறோங்கிறது செஸ் விளையாடும் போது கிடைக்கும் ஸோ இது தான் ஒரு செஸ்ஸோட பெனிஃபிட்டு தென் கேரம் சைடு போனோம் அப்படின்னா எய்மே இதாங்க நம்ம எங்கே அடிச்சால் எங்கே போய் விழுவும் ஸோ இதை தட்டுனா அது போகுமா அப்படிங்கிறது தான் எய்மிங் பொறுத்த வரைக்கும் கேரமு பரமபதம் பேசிக்காக வந்து எதை சொல்லுவாங்கன்னா லக்கு தான் நம்ம எந்த அளவுக்கு அந்த பகடையை வந்து சுட்றோமோ அந்த அளவுக்கு ஸோ அதை விட்ருலாம் கோலி கோலியும் கோலியும் கேரமும் ஆக்ச்சுவலாக ஒன்று ஸோ கோலியும் எய்ம் வச்சு தான் அடிக்கணும் கேரமும் அதே தான் ஸோ லூடோ லூடோவும் பரமபதம் இது ரெண்டுமே என்ன சொல்லுறது ரெண்டுமே தாயம் தான் ஸோ பேசிக்காக ரெண்டுமே வந்து லக் பொறுத்து தான் வரும் ஸோ செஸ்ஸு தான் நான் மெ மோஸ்ட்டாக பிரிஃபர் பண்ணுவேன் ஓகே